ஆ துர்கா ரெஸ்ட்டாரன்ஸ்ங்களா மேடம் நண்டு ஃபிரையி பெப்பர் ரசம் ஒயிட் ரைஸ் இருக்காங்களா மேடம் ஆர்டர் பண்ணலாமா ம் வேறு என்னான்னா இருக்கு மேடம் ஆ ஆ இப்போ நண்டு பிரை பெப்பர் ரசம் ரைஸ் எவ்வளோ மேடம் வரும் அமௌன்ட்டு சரி ஆ ஆ நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்களா ஓகே ஓகே மேடம் நான் அட்ரஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறன் ஆ கொஞ்சம் இன்டிரியல இருக்கும் கொஞ்சம் வந்து கொடுத்துடுவாங்கள்ல நாலு கிலோ மீட்டரு உள்ளே தான் இருக்கும் ம் ம் இன்னும் எவ்வளளோ நாளில் மேடம் ரெடி ஆவும் சரி சரி சரி மேம் எனக்கு பார்த்து கரெக்ட்டாக ஆ கேஷ் ஆன் டெலிவரியா கொடுத்துட்றன் மேடம்

ஓகே ஓகே மேடம்